இந்தியல் அரசியல் அமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உருவாக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்தது அதில் வந்து குடிமகன்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது பகுதி மூன்று அடிப்படை உரிமை அதில் வந்து குடிமகன்கள் எப்படி எல்லாம் பாதுகாக்கப்படணும் அவங்களுக்கான உரிமைகள் அது எல்லாமே அதில் சொல்லப்பட்டு இருக்குது இந்த அடிப்படை உரிமைகள் குடிமகன்களுக்காக உள்ளதை அரசாங்கமே நினைச்சாலும் அதை குடிமகன்கள்கிட்ட இருந்து பறித்துக்கொள்ள முடியாது அது தான் இந்த உரிமைகளோட சிறப்பான ஒரு விஷயம் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் பகுதி மூன்றில் இருக்கிற ஆர்ட்டிகள்ஸ் ஷரத் அது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கான ஒரு அரசியல் உரிமைகளை நிலைத்திருக்க வைக்குது சரத்து பதினாலு எல்லா மனிதர்களும் சட்டத்திற்கு முன் சமம் என்ற ஒரு கருத்தை சொல்லுது அதேமாதிரி எல்லா ஸ் மனிதர்களும் சட்டத்திற்கு முன் சமம் கூடுதலாக ஒவ்வொரு மனிதனும் சட்டத்திற்கு முன்பாக சமமான பாதுகாப்பு வழங்கப்படணும் அப்படின்னும் அந்த சரத்து சொல்லுது சரத்து பதினஞ்சு என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு மனிதனையும் பாகுபாடு பாரபட்சம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஷரத்து பதினஞ்சு சொல்லுது ஷரத்து பதினாறு சொல்கிறது என்னென்னா ஆப்பர்சூனிட்டி வாய்ப்புகள் வாய்ப்புகள் ஸ்டேட்டஸ் தகுதி இது இதன் காரணமாக யாரையும் நம்ப பாகுபாடு பார்த்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது இதில் முக்கியமான ஆர்ட்டிகள் வந் ஷரத்து வந்து பதினேழு அது வந்து தீண்டாமையை ஒழிக்குது இது தான் முக்கியமான ஒரு ஆ ஷரத்தா கருதப்படுது ஆர்ட்டிகள் பதினெட்டு உரிமைகள் அந்த டைட்டில்ஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதிக்குது இந்த அடிப்படை உரிமைகள்ல சுதந்திரம் மதச்சார்பான சதந்திரம் கல்வி சார்பான சுதந்திரமும் நம்மளுக்கு அளிக்குது ஒரு மனிதன் எந்த மதத்தை வேணுணாலும் பின்பற்றலாம் அப்படின்றது நம்ம அடிப்படை உரிமைகள்ல இருக்குது நம்மளுடைய பேச்சுரிமை கருத்துரிமை நம்மளுடைய தொழில் கூட்டமைப்புகள் உருவாக்கம் உரிமை இது எல்லாமே அடிப்படை உரிமைகள்ல இருக்குது இந்த உரிமைகள் எல்லாம் மீறப்பட்டால் இதற்கான இதற்கான தீர்வுகளும் ஷரத்து முப்பத்தி ரெண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்று ஆட்கொணர்வு மனு ஆட்கொணர்வு மனு ஒரு மனிதன் உயர் நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ தொடுத்தால் சம்பந்தப்பட்ட காவல்நிலைய அதிகாரிகள் அந்த நபரை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு உள்ளாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் இது ஒரு மிக சக்தி வாய்ந்த கருவியாக கருதப்படுகிறது அதேபோல் இந்த குற்ற செயல்கள் எல்லாம் அரசாங்கத்திற்கு எதிராக நாம் அரசாங்கம் நமக்கு எதிராக நடக்கும்போது நாம் நீதிமன்றங்கள் வாயிலாக நமக்கான தீர்வை நாம் தேடிக்கொள்ளலாம் இதற்கு இது மிகவும் உறுதுணையாக உள்ளது இந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக இந்த உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு சட்டம் சார்ந்த மனுக்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் நீதிமன்றங்கள் அதை முறையாக செயல்படுத்த வேண்டும் நீதிமன்றங்கள் அரசாங்கத்தினை அதன் செயல்களை கவனித்து குடிமகன்களுக்கு ஏற்றவாறு ஏற்றவாறு ஏற்ற குடிமகன்களுக்கு ஏற்றவாறு ஜட்ஜுமெண்ட் தரணும் இந்தியாவில் குற்ற செயல்கள் அதிகரித்துக் கொண்டுள்ளதாக ஒரு தகவல் உள்ளது குற்றங்கள் எப்பொழுதுமே நடந்து கொண்டு தான் இருக்கும் அதன் குற்றங்கள் குற்றங்கள் வழக்காக மாறும் நிலை இப்பொழுது வந்துள்ளதால் குற்றங்கள் அதிகமாக நடப்பதாக நமக்கு தெரிகிறது கல்வி கல்வித் தகுதி விழிப்புணர்வு இதெல்லாம் அதிகமானதுக்கப்பறம் குற்ற செயல்களை காவல் நிலையத்தில் புகார் செய்யும் வழக்கம் இப்பொழுது தான் ஆரம்பித்துள்ளது அதிகமாக அதனால் தான் குற்ற செயல்கள் அதிகமாக இருப்பதாக நமக்கு தெரிகிறது மற்றப்படி குற்றங்கள் எப்பயுமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்சிஆர்பி குற்ற செயல்களின் எண்ணிக்கைகளை கணக்கெடுத்து வருகின்றது இந்த குற்ற செயல்களின் எண்ணிக்கை மத ரீதியான தாக்குதல்கள் இந்தியாவில் அதிகமாக நடப்பதாக என்சிஆர்பி டேட்டா சொல்லுகின்றது இந்த செயல்களை தடுப்பதற்காக என்ன செய்யலாம் என்றால் சமூக நீதியை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் சமூக நீதி என்பது உரிமைகள் வாய்ப்புகள் மற்றவர்களை நடத்தும் முறை அனைவருக்கும் சமமாக இருப்பது தான் சமூக நீதி வாய்ப்புகளும் உரிமைகளும் ஒரு சிலரிடம் இருந்து பறித்துக்கொண்டால் அது சமூக அநீதி ஆகிவிடும் சமூக நீதி என்பது நிலைக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நேஷ்னல் எஜிகேஷன் அசோஷியேஷன் என்இஏ கூறுகின்றது அது என்னவென்றால் முதல் விஷயம் பன்முகத்தன்மையை நாம் கவனம் செலுத்தி அதை ஊக்குவிக்க வேண்டும் பன்முகத்தன்மையை ஊக்குவித்தால் தான் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி நிலைநாட்ட முடியும் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே நாடு ஒரே மொழி இந்த மாதிரி கொள்கைகளை நாம் பின்பற்றக்கூடாது இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் சமூக அநீதியை சமூக அநீதியை உணர்த்தும் விஷயங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் சமூக அநீதியாக தோன்றுகிறது என்றால் அதை நாம் எதிர்கொண்டு அதை சரி செய்ய பார்க்க வேண்டும் அதனால் தான் சமூக நீதி நிலைக்க முடியும் மூன்றாவது விஷயம் ஒருவரை உடைய கண்ணோட்டமும் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் சமூக அநீதியை உறுதிப்படுத்துவதாக இருந்தால் அந்த கண்ணோட்டத்தையும் அவர்களுடைய நடைமுறைகளையும் நாம் சரி செய்ய வேண்டும் அவர்களிடம் இருந்துப் நாம் தெளிவாக அவர்களுக்கு விழிப்புணர்வு தந்து நாம் அவர்களுடைய நடைமுறையை மாற்ற வேண்டும் இறுதியாக ஒருப் பரந்த மனப்பான்மையை குடிமகன்களிடம் உருவாக்க வேண்டும் இந்த பரந்த மனப்பான்மை மட்டுமே சமூக நீதியை நிலைக்கச் செய்ய உறுதியாக உதவும்